என்னங்க தனித்துவமான சடங்கு எங்கள் ஊரில் இந்தமாதிரி நிறையவே தனித்துவமான சடங்குகள் நிறையவே இருக்குது அதில் என்ன சொல்லலாம் இப்போ நம்ம ஒரு கல்யாண வீடே எடுத்துக்கலாம் கல்யாண வீடே இங்கே வந்து ஒரு தனித்துவமான சடங்குதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படினா மற்ற மற்ற மாவட்டங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து கல்யாண வீட்டிலே கல்யாண வீடே அப்படிங்கிறப்போ அந்த கல்யாணம் வந்து பொண்ணு வந்து மாப்பிள்ள வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து மாப்பிள்ள வீட்டில வச்சு தாலி கட்டுவாங்க ஆனால் என் ஊரோ அப்படிலாம் இல்லை அந்த கல்யாண வீட்டுக்கு ம மறுநாள் இப்போ ஒரு கல்யாணத்து அன்னைக்கு மாப்பிளை வீட்டிலேருந்து பொண்ணுக்குத் தேவையை பொண்ணுக்கான எல்லாப் பொருட்களும் அது நெ நிறைய தாம்பூலத்தில் நிறைய பொருட்கள் வச்சு அவங்களுக்குத் தேவையான எல்லாப் பொருளையும் எடுத்துட்டுப் போய்ட்டு அந்தப் பொண்ணு வீட்டில அவங்களுக்கு மாப்பிளை கொண்டு வந்த முகூர்த்தப் பட்டெல்லாம் வச்சிட்டு அதை பொண்ணுக்கு அந்த ப பட்டை உடுத்தி அதுக்கப்புறம் மாமன் தாய்மாமன் சடங்குகள்லாம் பண்ணி வச்சிட்டு பொண்ணு வீட்டில வச்சிதாங்க கல்யாணம் நடக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் நே மதியமே பொண்ணு கையில் ஒரு விளக்க எடுத்துகிட்டு விளக்க கொடுத்து க விளக்க கொடுத்துவிட்டுட்டா அந்த மாப்பிளை வீட்டில போய்ட்டு இறங்கி பொண்ணு வந்து மாப்பிளை வீட்டில இறங்கி மாப்பிளை வீட்டில பெ அந்த விளக்கோட போய்ட்டு விளக்கேத்தி அப்புறம் மாமியார் வந்து மாமியார் வந்து மருமகளுக்குன்னு ஒரு மோதிரமோ ஏதோ ஒரு பொருளோ கொடுப்பாங்க அது இந்த மாதிரி நடக்கும் அது மாதிரி அது முடிஞ்சதும் அது அந்தப் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டில வச்சு நைட் ரிசெப்ஷன் நடக்குதுங்க ரிசெப்ஷன் நடக்கையில் மாப்பிள்ளை வீ பொண்ணு வீட்டில வந்துட்டு பொண்ணுக்குத் தேவையான சீதனங்கள் பொருட்கள் இது நிறைய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு மாப்பிள்ள பொண்ணு வீட்ட பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ள வீட்டுக்கு அன்றைக்கி நைட் ரிசெப்ஷன் அப்போது கொண்டு போய்ட்டு அந்த பொண்ணுக்கான சீதனங்கள் எல்லாத்தையுமே மாப்பிள்ள வீட்டில கொடுப்பாங்க இந்தமாதிரிதான் பொண்ணு வீட்டில நடக்கும் பொண்ணுவீட்டில இருந்துட்டு மாப்பிள்ள வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க இது எங்கள் ஊர் சடங்குகள் இதைத்தாண்டிப் போனால் ஒரு பொண்ணுக்கு பூப்புனித நீராட்டுவிழாவோ இல்லை பால்காய்ப்பு இதெல்லாமே எல்லா ஊர்லேயும் ரொம்பவே சாதாரணமாக நடக்கிறமாரி எங்கள் ஊர்லேயும் நடக்கும் கல்யாண வீடுங்கிற ஒன்று மட்டுந்தான் ரொம்ப டிஃபர் ஆகும் ரொம்பவே மாறுதலாக வித்தியாசமாக நடந்துக்கிட்டு இருக்குதுங்க இதை இதை இதுப்போன்ற இன்னும் நிறையா தனித்துவமான சடங்குகள் இப்போ சுற்றுலா பயணிகளுக்கு வந்து அனுமதிகள் உண்டா அப்படின்னா கிராமப்புறங்கள்ல வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த பொண்ணு வீட்டில இருந்தோ மாப்பிள்ள வீட்டில இருந்தோ அழைப்பு இருந்தால் மட்டுந்தான் நம்ம வந்து அங்கேப் போய் பங்களிக்க முடியும் ஆனால் ஆனால் நம்ம நகர்புறங்கள்ல அப்படி இல்லை யார் யார்வேணுணாலும் வந்து போகிறாங்க ஒரு கல்யாண வீடோ ஃபங்ஷனோ ஒரு நல்ல நல்ல ச நல்ல காரியமும் நடந்தால் அந்தமாதிரி நடத்திட்டுப் போகிறாங்க ஆனால் கிராமங்கள்ல அப்படி இருக்காது சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி உண்டா அப்படின்னா முற்றிலும் அது நம்ம இருக்க ஏரியாக்களைப் பொருத்து இப்போ நம்ம வந்துட்டு ஒரு சிட்டியில இருக்கோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு யாரும் வந்துட்டு போறாங்கிறது யாருக்கும் தெரியாது அப்போ வருவாங்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இருக்கும் ஏன் அப்படின்னா அவங்க வந்துட்டு வேறு நாட்டில இருந்து வந்திருப்பாங்க அவங்க வந்து நம்மளோடய கலாச்சாரங்களை வந்துட்டு படபிடிப்பு படம் பிடிக்கிறதோ அந்தமாதிரி நிறைய விஷயம் பண்ணுவாங்க அதைவந்து அவங்க அலோவ் பண்ணுவாங்க கிராமப்புறங்கள்ல அப்படி இருக்காது நமக்கு வந்து அழைப்பிதழ் இருந்தால் மட்டுந்தான் அவங்க வந்துட்டு அலோவ் பண்ணுறாங்க அதனால் சுற்றுலா பயணிகள் பொருத்தவரைக்கும் அது முன்னால் இருந்தவரைக்கும் அந்தமாதிரி இல்லை இப்போ வந்து சுற்றுலா பயணிகள் ஓரிரு கிராமங்கள்ல அனுமதிக்கிறாங்க அனுமதிக்கிறதோட அவங்க புகைப்படம் புகைப்படம் எடுக்கிறதுக்கும் அந்தமாதிரி அனுமதிக் அனுமதிக்கிறாங்க அதனால் சுற்றுலா பயணிகள் பங்கேற்கிறதுக்கு நம்ம இடங்களும் நேரமும் பொருத்துதான் சுற்றுலா பயணிகள் வந்து உள்ளே அனுமதி உண்டா இல்லையாங்கிறதை வந்து முடிவு பண்ணுறாங்க